சார் டார்லிங் கடையா சார் எல்இடி டிவி வரும் சார் ஆ நாற்பத்து மூணு இன்ச்சு சோனி எல்இடி டிவி எல்இ டிவி சார் ஆ எவ்வளோ சார் ஆ எப்படி சார் எப்படி சார் இப்போ நியூ ஏதாச்சும் அப்டேட் ஏதாச்சும் வந்திருக்க சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் எவ்வளோ சார் வரும் நாற்பதாயிரம் இஎம்ஐயில் எடுக்கலாமா சார் இல்லை கேஷ்ஷாக கொடுக்கணுமா சார் இஎம்ஐயில் எடுத்தால் எவ்வளோ சார் வரும் ஆ ஒரு எத்தனை மாதத்துல சார் கட்டி முடிக்கலாம் ஆ ஏதாச்சும் ஃப்ரீ உண்டா சார் ஆஃபர் ஏதாச்சும் உண்டா சார் ஆ ஓகே சார் ஆ டிவிக்கு வாரெண்ட்டி கார்டு உண்டா சார் சரி ஆ சார் உங்களுக்கு ஷாப்பு எங்கே சார் இருக்குது உங்கள் ஷாப் எது கிட்டே சார் திருவாரூரில் இருக்கே அதா இல்லை மாயவரத்தில் இருக்கே அதா சார் ஆ ஓகே சார் ஆ சரி சார் ம் அந்த ட்ரெஸ் கடை இருக்குமே அதுக்கு பக்கத்தில் இருக்கே அந்த கடையா சார் ஆ ஓகே சார் நாளைக்கு சார் எத்தனை மணிக்கு சார் கடை திறப்பிங்க சார் எட்ரை மணிக்கு திறப்பீங்களா சார் நீங்கள் இருப்பீங்களா சார் சார் உங்கள் நேமு சார் ஆ நான் வந்து உங்ககிட்ட வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுறேன் சார் அந்த டிவியை அவைளபிலில் இருக்கா இல்லை வரணுமா சார் இல்லை சார் நாற்பத்தி மூணு இன்ச்சு எல்இடி டிவி அவைலபிலில் இருக்கா இல்லை ஆட்ரு செஞ்சு எடுத்து எடுத்துகிட்டு வருவீங்களா இல்லை கடையிலே இருக்கான்னு கேட்குறேன் சார் ஆ வந்து எடுத்துக்கலாமா சார் சார் ப்ரீ டெலிவரி உண்டா நாங்கள் தான் பார்த்துக்கணுமா சார் ஆ சரி சார் சரி நாளைக்கு வந்துட்டு நான் காண்டாக்ட் பண்ணுறேன் சார் ஆ ஆ ஓகே